ஹலோ பிங்க்கி ஸ்வீட் ஸ்டாலுங்க சொல்லுங்கள்

ஓகேங்க உங்களுக்கு என்னைக்கு தேவைப்படுது ம் டெலிவரி வேணுமா ஓகே முப்பதாந்தேதின்னா இன்னைக்கு இருபத்தி மூணாந்தேதி நீங்கள் ஒருநாள் முன்னாடியே வந்து எனக்கு தகவல் சொல்லிடுங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க நான் எக்ஸ்ட்டா உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பர் பண்ணி ரெடி பண்ணிடுறோம் நீங்கள் அன்னைக்கு வந்து எங்கள்ட்ட ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி உங்களுக்கு நீங்கள் கேக்கிற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துர்றோம் அது போக எங்கள் கடையில் வந்து எல்லா விதமான ஸ்வீட்ஸும் இருக்குதுங்க பாதுஸா முந்திரி பாதுஸா அப்புறம் வந்து லட்டு ஜாங்கிரி மைசூர்பாக்கு அதேமாதிரி ஒவ்வொரு விதமான வெரைட்டிஸ் வெரைட்டீஸாக நிறையா செய்கிறோங்க நீங்கள் வாங்க எங்கள் கடைக்கு வாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்ரு கொடுங்க

ஆ நீங்கள் என்ன நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்களோ கஸ்டமர் எப்படி எதிர்பாக்கிறாங்களோ அதேமாதிரிதாங்க டெலிவரி பண்ணுறோம் ஓகேங்க அதே இது ஓகேங்க மில்க் மைசூர்பாக்கு தானா ஆ ஓகேங்க ஆ ஓ ம்

ஓகேங்க ஓகே ஓகேங்க நீங்கள் எப்படி எதிர்பாக்குறீங்களோ அதுமாதிரியே உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம் ஆ இது வந்து இல்லைங்க உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி தர்றோம் நாங்கள் ஏன்னா இங்கே வந்து ஆள் கொஞ்சம் எனக்கு வேலை ஆள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க பசங்கெல்லாம் வேறு லீவ் போட்டு போயிட்டாங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் கஷ்டத்த பார்க்காம நீங்கள் அன்னைக்கு முந்தின நாள் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க நான் எல்லாம் ரெடி பண்ணி ஆ ஆ ஆமாங்க ஆமாங்க கண்டிப்பாக அனுப்ப ஆ

நீங்கள் நீங்கள் வாங்க மேடம் எங்கள் கடைக்கு வாங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்களா எங்கள் கடை வந்து அண்ணாநகர் ரவுண்டானாவுலேருந்து ரெண்டாங்கேட்டு சொல்வாங்க தெரியுமா ரெண்டாங்கேட்டு ஆ அங்கே தான்ங்க இருக்குதுங்க உங்களுக்கு பக்கம்தான் எங்கள் கடை ரொம்ப தூரம் இல்லை பக்கம் தான் நீங்கள் வரலாம் நேரடியாகவே வந்து நீங்கள் பார்த்துட்டு ஸ்வீட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் ஆட்ரு குடுத்துக்கலாம்

ஓகேங்க ம் ம் ஓகேங்க ஓகேங்க ஆ ஓகேங்க கிலோ லட்டுன்னா கிலோ லட்டு வந்து நானூறுபா வரும்ங்க ஒரு கிலோவுக்கு மைசூர்பாக்கு ம் மைசூர்பாக்கு அறநூறுபாங்க ஒரு கிலோ ஆ அதை பாத்துக்கங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் இது பண்ணால் போதும் ஆ சரி இது கடை எனிடைமும் இருக்கும்ங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கடை எனிடைமும் இருக்கும் நான் கடையில் தான் இருப்பேன் ஓகேங்க வாங்க வாங்க வாங்க வாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு எப்போ வேணுனாலும் வாங்க நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் கடையில் எல்லோரும் பசங்கள் ஆளுங்கள் எல்லோரும் இருக்கிறாங்க வாங்க வந்து பார்த்துட்டு நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து நேரடியாக பார்த்தா தான் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் நாங்கள் வந்து இந்தமாதிரி நிறைய ஃபங்க்ஷனுங்களுக்கு ஆட்ரு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க இது வரைக்கும் எந்த குறையும் எங்கள் கடைக்கு வந்தது கிடையாது நிறைய பேர் ஆட்ரு கொடுப்பாங்க செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் சரி ஓகேங்க நீங்கள் பார்த்துட்டு ஆ

ஓகேங்க ஓகேங்கம்மா இது போக காரம் வகைகளும் இருக்குது மேம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பார்த்து இது பண்ணிக்கங்க ஓகே தேங்க்யூம்மா ம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ம் ம்